எங்கள் ஊரில் வந்து வருடத்துக்கு நாலு முறை இந்த கிராம சபை கூட்டம் கூட்டுறாங்க அந்த கூட்டத்தில் வந்து ஊர் பிரச்சனையும் பேசுவாங்க அதுவும் இல்லாமல் உடல் நலத்தை பற்றியும் பேசுவாங்க அது இல்லாத இந்த உலக தாய்ப்பால் தினம் அப்பறம் இந்த வருமுன் காப்போம் அப்பறம் உலக எய்ட்ஸு தினம் இந்த மக்களை தேடி மருத்துவம் உலக மகளிர் தினம் உலக தாய்ப்பால் தினம் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் ஆஃபிஸு அதாவது ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து பொது மக்களை கூட்டி இந்த மாதிரி விழிப்புணர்வு எல்லாம் சொல்லுவாங்க இந்த அந்த மாதிரி எய்ட்ஸ் பற்றியும் அப்பறம் வருமுன் காப்போமில் மருந்து மாத்திரை இந்த டெஸ்ட்டு எல்லாமே எடுப்பாங்க இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து அதாவது கார் எடுத்துட்டு வீட்டுக்கிட்டே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி எல்லாமே செய்கிறாங்க